எங்கள் பகுதியில் அதிகமாக விளையாடப்படும் விளையாட்டு கிரிக்கெட் எனக்கு பிடித்த விளையாட்டு கபடி ஃபுட்பால் ஃபுட்பாலில் வந்து அதிகமாக நான் வெளாடறது வந்து அதிக பேர் என் ஃபிரெண்ட்ஸுங்களோடு விளாட்றதுனால அது விளாட்றேன் அதுவும் இல்லாமல் அதில் நிறையா உடற்பயிற்சியும் எடுத்துக்கொள்ளுறதுனால அது உடலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்புறம் அட்ட கபடியும் ஒரு ஒரு சில டைம் விளாடுவேன் அதுலையும் ஒரு சில உடல்பயிற்சிகள் நான் எடுத்துக்கொள்வேன்